மில்லு நிறைய இல்லைனாலும் ஜனத்துக்கு ஜ தடுமாட்டம் வந்துடும் மில்லு நிறைய வந்துடுச்சி காட்டு விவசாயம் பண்ணி ஒன்றும் சம்பாதிக்க முடியல கூலி தான் நிறையா ஆகுது க நட்டம் தான் வருது அதனால எல்லாம் ஜனம் தறி ஓடும் மில்லுக்கு தான் போகிறாங்க அப்பறம் எங்கள் மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த ரோட்டு வேலைக்கு போயிகிட்டு இருக்கிறாங்க விவசாயமெல்லாம் இப்போ ப விழுந்து போச்சு பண்ண முடியல அப்படின்னா ஆடு மாடு பால் ஊற்றிக்கிட்டு நிறைய ஒரு ஓரளவுக்கு காசு சம்பாதிச்சாங்க இப்போல்லாம் முடியல ஒன்றுமே பண்ண முடியல மில்லு நிறையா ஆகிருச்சு மில்லு நிறையா ஆகலைனாலும் ஜனம் தடுமாறி போயிடும் பணம் காசு சம்பாதிக்கரியே நிறைய காசு வச்சிருக்குறாங்க இல்லாத தடுமாறுகிறாங்க வழியில்லாத அப்பறம் அப்படியே எல்லாம் அப்படியே ஓ ஓடிக்கிட்டுருக்கு இன்றைக்கி இவ்வளோ கடனாக இருந்தாலும் முதலாக இருந்தாலும் அப்படியே மாட்டிக்காமல் நடந்துக்கிறாங்க எந்த வேலையும் செஞ்சாலும் உருப்படியான வேலை பண்ணி நாலு காசு சம்பாதிக்க முடியல என்ன இப்படியே ஓட்டிகிட்டுருக்குது